வாழ்க்கையில நான் ரொம்ப அதிகமாக மதிக்கிற விஷயம் என்னனா எஜிகேஷன் ஏன்னா எஜிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அது இருந்தாதான் அது இருந்தால் மட்டுந்தான் நம்ப எங்கே வேணாலும் நம் போய் சர்வே ஆக முடியும் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் எஜிகேஷன் ஏன்னா ஃபர்ஸ்ட்டலாம் வந்து பெ பெண்கள் வந்து அதிகமாக படிக்க மாட்டாங்க அவுங்ளுக்கு வந்து எஜிகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டணா அவங்ளுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்பையலாம் வந்து பெண்கள் வந்து எந்த ஒரு படிப்பு எந்த ஒரு டிபார்ட்மண்ட்டாக இருந்தாலும் அதில் படிக்கிறாங்க சாதிக்கிறாங்க அதுனால தான் வந்து அவங்க எங்கே வேணாலும் போ முடியுது விண்வெளிக்கு கூட போயிவிட்டு வர முடியுது அதனால வந்து கல்விங்கறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்